ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பத்தொன்போது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினெட்டு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு